நான் பள்ளி கூடத்தில் படிக்கும் போது கலை எனக்கு வந்து நாடகப்பயிற்சியில் நாடகத்தில் வந்து எனக்கு வந்து காமெடி ரொம்ப பிடிக்கும் அதனால நானும் அதில் காமெடியாக வீட்டு வேலைக்காரன் தபால்காரன் இந்த மாதிரி இதெலலாம் நடிச்சுருக்கேன் எனக்கு நல்லா நியாபகம் இருக்குது அப்புறம் கைவினை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தையல் கலை சொல்லி கொடுத்தாங்க எங்கள் டீச்சர் அது எங்களுக்கு தனியாவே ஒரு பீரியடே உண்டு எங்கள் ஸ்கூலில் அதில்என்ன பண்ணோம்னா ஒரு கர்சீஃப் வாங்கி அதை சுற்றி ஓவர்லாக் எப்படி பண்ணுறது அதில் வந்து எம்ப்ராய்டிங் பூ பற புறா பறக்கிற மாதிரி இது மாதிரி டிசைனிங் போடுறது எப்படின்னு எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க அந்த நாட்களெலாம் ரொம்ப அழகா இருந்திச்சு பொம்மைலாம் வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் சொல்லி தரல ஆனால் நாங்கள் வீட்லேயே வந்து அட்டைப்பெட்டி பேப்பரு இதை வச்சி நாங்களே சும்மா சின்ன வயசில் செஞ்சு விள்ளாண்டக் காலங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்ல காலங்கள் மலை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் நோட்டு புத்தகங்கள்லேர்ந்து பேப்பரை கிழிச்சி அதில் படகு செஞ்சு க காவாவில் தெருவில் தண்ணி தேங்கியிருந்தால் அதில் விடுவோம் இதில் விடும் போது என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்கிற குட்டி எறும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகள் இருந்தால் அதை பிடிச்சி அந்த படகில் வச்சு நாங்கள் அதை அனுச்சி விடுவோம் அது எல்லாமே நல்ல சந்தோசம் தரும் இதை தாண்டி வந்து பார்த்தீன்னா எங்களுக்கு நாடகம் நாடகத்தில் நடிக்கின்றத விட எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் டான்ஸ் நான் மற்றவங்க ஆடுறத பார்த்து வியப்பாக பார்ப்பேன் எனக்கும் இப்படி எல்லாம் ஸ்டைலாக ஆடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எனக்கு டான்ஸ் ஆடும்போது எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்ற ஒரு கூச்சம் சுபாவம் எனக்கு உண்டு அதனால வந்து நான் டான்ஸு தனிமையில் இருக்கும் போது நான் ஆடி வீட்டில் டிவி போட்டு ஆடி அந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன் மற்றபடி ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்கும் பேர் கொடுப்பாங்க நான் அதில் கொடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா காமெடி எனக்கு மெயின் நாடகத்தில் வந்து காமெடி தான் அதில் எனக்கு என் முழுமனம் அதில் இருந்ததுனால் சிரிக்கின்றாங்க எல்லோருமே சிரிக்கின்றாங்க சிரிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த நாடகம் நடிக்கின்றேன் அந்த சிரிப்புக்கும் என்னைய பார்த்து நக்கலாக சிரிக்கின்றதுக்கும் ஒரு சிரிப்பு இருக்குகில்லையா இந்த இடத்துல நான் மாறுபட்டுருக்கன்றது என்னால் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்க முடிஞ்சிது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கு எல்லா கலையிமே சிறு வயசில் நம்ம கற்றுக்கிட்டு வந்தது தான் பிற்காலத்தில் நமக்கு அது ஒரு உந்துக்கோலா இருக்கின்றது என்னோடைய ஒரு தாழ்வான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தான் அது பள்ளிப்பருவத்தில் கலை கைவினை பொரு பொருள்கள் இதெலாம் வந்து கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பிற்காலத்தில் அது ஒரு ஒரு நமக்கு தொழிலா கூட வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றத நான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் டீச்சர் எனக்கு வந்து அதை அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க இந்த நேரத்தில் நான் அந்த அந்த ஆசிரியர்கள நானும் வணக் என் பா அவங்க பாதம் தொட்டு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்